ஹலோ ஆமாங்க நீங்கள் ஓ சரிங்க வாட்டர் ஹீட்டர்ங்ளா சரிங்க இங்கே வாட்டர் ஹீட்டர் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எலக்ட்ரிக் லைனில் வரது இன்னொன்று வந்து சோலார் அதுலையும் இருக்குது ஆ இந்த சூரிய ஒளியிலிருந்து வாட்டர் ஹீட்டரும் இருக்குது இதுவும் இருக்கு நார்மலும் இருக்கு உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும்ன்னு சொன்னிங்ன்னா பரவாயில்ல ஆ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தெரியும்ங்க இங்கே சூர்யா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த டீலர் கூட இருக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் இது நல்லா இருக்குங்க சூர்யா இந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் ஹீட்டரும் நல்லா இருக்குங்க நல்லா வொர்த்தாக இருக்குங்க இப்போ நான் ஆமாம் நாங்கள் நாலு அஞ்சு ஆறு வீட்டில் வந்து அதைய போட்டு ஃபிட் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கு அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளே அந்த எந்த அளவுக்கு சிறுசாவும் இருக்கும்ங்க பெருசாக இருக்குது பெரிய லெவலில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரவத்தெட்டுலேருந்து ஒரு முப்பதுருவாய்க்குள்ளே வரும்ங்க ஆ பெருசாக வேண்ணா இதை ஆ சப்பளையில் அதுவும் கம்மியாக தான் இருக்கும்ங்க அது சப்ளை அதிகமாக பவர் இழுக்காத அளவுக்கு அதுவும் இருக்குதுங்க அட்வான்ஸாக இப்போ நிறையா இருக்குதுங்க ஆ நிறைய இருக்கும்ங்க நாம வந்து நிறைய மாடல் இருக்கு நாமோ நம்மளுக்கு எந்த டைப்பில் வேணும்ன்னா எடுத்துக்கலாம்ங்க இல்லை அந்த மாரியெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல் ஷேப்பாக இருக்க தான் இருக்கும்ங்க அது வந்து பார்த்தீங்ன்னா ஆல்ரெடி டெஸ்ட்டடு டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துடுவோம் நாங்கள் வந்து பிட் பண்ணி கொடுத்து பல செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம்

கட்டாயம் கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து சோலாரில் வரும்போது கொஞ்சம் மானியம் கூட வர மாட்டம் தெரியுதுங்க அரசாங்கம் கொடுக்கக் கூடிய மானியம் வர மாட்டம் தெரியுது ஆமாம்ங்க நீங்கள் அந்து அதுவும் பார்க்கலாம் நம்ம மானியம் இல்லாதது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எலக்ட்ரிக் லைனில் கொடுக்கற அந்த சோலார் பேனலும் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம்

நான் ஒரு ரெண்டு ஒரு நாளில் விசாரிச்சு சொல்லட்டுங்களா ஆ இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க சார் சரிங்க சார் நன்றிங்க நன்றிங்க ம்